ஆ சொல் வாங்கம்மா வணக்கம்மா நம்ம பேக்கிரி தான் மேடம் வாங்க உள்ளார வாங்க ஓகே என்ன மாதிரி எதற்குமா கேக்கு பர்டே கேக்கா இல்லை வேறு மாதிரி ஓகே ஓகே எத்தனை கிலோ எத்தனை கேஜிம்மா வேணும்

என்ன ஃப்ளேவரில் வேணும்மா ப்ளாக் ஃபாரெஸ்ட்டில் டூ கேஜி ஓகே மேடம் ஓகே இதோ இப்போ சொல்லுங்கள்

ஓகே ஓகே நான் அப்போ என்னோட க கடை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய சிஸ்டருடைய ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ப்ளாக் ஃபாரெஸ்ட்டில் உங்களுடைய சிஸ்டரோட ஃபோட்டோ போட்டு ஒரு டூ கேஜி கேக்கு வெண்ணிலாவில வந்து ஒரு சோட்டா பீம் ஃபோட்டோ போட்ட ஒரு கேக்கு ஓகேங்களா ஓகே மேடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌன்ட்டு வரும் ஃபோட்டோ கேக்கில் சரிங்களா ஃபோட்டோ கேக்கு இப்போ ஆர்ட்னரி டூ கேஜி வந்து ப்ளாக் ஃபாரெஸ்ட்டு கேட்டீங்க அப்படின்னா தெளசன்ட் ஃபைவ் ஹண்ரட் வரும் ஃபோட்டோ போட்டு கேட்கறதால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தெளசன்ட் ஃபைவ் ஹண்ரட் என்னைக்கு இல்லை மேடம் இதில் ஃபோட்டோ கேக்கில் வந்து என்னைக்கா ஒரு நாள் தான் நாங்கள் பண்ணுறது இதில் ஆஃபர் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க மேடம் இதில்

சரி ஓகே மேடம் வாங்க நாங்களே தரோம் நாங்கள் நாளைக்கு வாங்க ஓகேங்ளா சரி இப்போ அட்வான்ஸ் நாளைக்கு டைமிங் மார்னிங்களா சரி ஓகே மேடம் நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எல்லாம் நாங்கள் முடிச்சிவிட்டு பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணல நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணுறோம் நாங்கள் சரிங்களா நீங்கள் ஒரு நான் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளாற உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் கால் நம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படிங்களா ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு சென்ட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ நல்ல கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடுங்கள் நீங்கள் நீங்கள் மொபைலில் எடுத்த பழைய ஃபோட்டோ வச்சா முகம் நாங்கள் ப்ரிண்ட்டு போடும் போது ஃபோட்டோ உடையும் சரிங்களா அதனால் கொஞ்சம் வந்து அது ப்ராப்பராக ஃபோட்டோ போட்டு வாங்க நல்ல ஃபோட்டோவாக இருந்தால் இப்போ இல்லைன்னா கூட வீட்டில் வீட்டில் நீங்கள் எடுத்து கொடுங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் மேடம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் வந்து வந்து வாங்கிகிட்டு போகலாம் அட்வான்ஸ் அமௌன்ட் பே பண்ணிவிட்றீங்களா அட்வான்ஸ் அமௌன்ட் பே பண்ணிட்டீங்களா இது வந்து ப்ளாக் ஃபாரெஸ்ட்டு அதுக்கு ஃபோட்டோவோட டூ தெளசன்னு அண்டு வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒன் கேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எயிட் ஹண்ரடு டோட்டலாக வந்து டூ தெளசன்ட் எயிட் ஹண்ரடு இப்போ அட்வான்ஸ் அமௌன்ட் மட்டும் ஒரு தெளசன்ட் ருப்பீஸ் பே பண்ணிவிடுங்க பேலன்ஸ் அமௌன்ட் நாளைக்கு கேக் வாங்கும்போது பண்ணிவிடுங்க மேடம் ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ மார்னிங் கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் ரெடி பண்ண உடனே எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் வந்து வாய்ங்கிக்கலாம் ஓகே தேங்க் யூ மேடம்